இப்போ நான் மொபைல் ஆர்டரு பண்ணியிருந்தேன் ஃபிளிப்காலிலேருந்து ஃபிளிப்காலில் ஆர்டர் பண்ணிணேன் வீவோ வி டுவெண்ட்டி நயனு ப்ரோ ஆர்டர் பண்ணியிருந்தேன் விலை பிரைஸ் வந்து நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபா அது நான் வாங்கினப்ப நல்லாயிருந்துச்சி நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு நல்லா யூஸ் பண்ணுறதுனால நான் அதை ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது வந்து நிறைய பேருத்துக்கு நல்லது இல்லை நிறைய பேர் ஃபேக்குங்கிறாங்க எனக்கு வந்தது எல்லாமே நல்லதாக தான் வந்திருக்கு அதனால் எ என்ன என்னால் அது வாங்கினதுக்கு எனக்கு ஃபுல் சாக்ட்டிஃபேஷன் ஆகிடுச்சு நல்லா பாசிட்டிவாக இருந்துச்சு ஒரு ப்ரொடெக்ட் வாங்கிறோம்னா அது வந்து நல்லாயிருக்கா நல்லா இல்லையா ஒர்த்தா ஒர்த் இல்லையான்னு பார்த்து தான் வாங்கணுமே நம்ம அது வாங்கிறத்துல தான் நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு அது ஒர்த்தா இருக்கணும் ஃபஸ்ட்டு அது பாசிடிவ் ரிவ்யூவாக இருக்கணும் நிறைய ரிவ்யூவ் பார்க்கணும் ரிவ்யூவ் பார்த்துட்டு தான் ஒரு பொருளை நம்ம வாங்கணும் அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க இது நல்லாயிருக்கா நல்லா இல்லையா என்னென்னு தெரிஞ்சுட்டு தான் ஒரு பொருளை நம்ம வாங்கணும் வாங்கினாலும் அதுக்கு கொடுத்த காசுக்கு ஒர்த்தா இருக்கணும் ஃபஸ்ட்டு ஒர்த்தா இருந்தால் தான் அது நல்லது இல்லைனா நமக்கு தான் லாஸு நமக்கு இப்போ ஒரு பொருள் வாங்கணும் இப்போ நான் ஃபோன் வாங்கினேன் அது எனக்கு ஒர்த்தா இருந்துச்சு ஆர்டர் பண்ணதும் ஒன்றும் பிரச்சின இல்லை நல்லாவே வந்துச்சு ஒரு பிரச்சினையும் இல்லாமல் ஆர்டரு பண்ணிணேன் கேஷ் டெலி டெலி டெலிவரி பாய்க்கு கேஷ் கொடுத்தேன் முடிஞ்சுடுச்சு அவரும் போயிட்டார் நானும் ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் நல்லாவே இருந்துச்சு இதனால என்னென்னா ஒரு ப்ராடெக்ட் வாங்கிறோம்னா அதை நல்லா ரிவ்யூவ் பார்த்துட்டு நல்லாயிருக்கா நல்லா இல்லையா என்னென்னு தெரிஞ்சுட்டு தான் வாங்கணுமே தவிர ஒரு ஃப்ராடெக்ட் இருக்கே அப்படின்ட்டு வாங்கக் கூடாது இதை பார்த்துட்டமே விலை கம்மியாக இருக்கே அப்படின்னு வாங்கக் கூடாது விலை நல்லா இருந்தாலும் அது ரிவ்யூவ் என்ன நிறையா பேர் வாங்கியிருப்பாங்கல்ல அதை பார்த்துட்டு நல்லாயிருக்கா நல்லா இல்லையா இது நமக்கு செட் ஆகுமா ஆகாதா என்னென்னு தெரிஞ்சுட்டு தான் ஒரு பொருள் வாங்கணும் இல்லைன்னா வாங்கிறதே வேஸ்ட்டு தான் நம்ம போட்ட மணி வேஸ்ட்டு தான் அது இப்போ ஒர்த்தே இல்லை அவ்வளோ இப்போ ஒரு அதி அது கம்மி ரேட்டு தான் நம்ம அதிகமாக கொடுத்து வாங்கியிருக்கோம் அதை அது ஒர்த்தே இல்லைன்னு தெரியும் போது பின்னாடி உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும் அதனால் நிறையா ரிவ்யூவ் பார்த்துட்டு பொருள் வாங்குங்க அதுதான் நல்லது எல்லாத்துக்குமே வாங்கிவிட்டோம்னா நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்லெஸ்ஸானதை வாங்கி வச்சுக்கிட்டு காசு போச்சே அப்படின்னு நினைச்சி ஃபீல் பண்ணுறதோட நிறைய ரிவ்யூவ் பார்த்து கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி அதுக்கு ரிவ்யூவ் பார்த்து எப்படி இருக்குது என்ன அப்படினு தெரிஞ்சுட்டு வாங்கிறது நல்லது